ஈரோடு மாவட்ட சந்தைக்கு வருட வருஷத்துக்கு ஒரு முறை நாங்கள் போவோம் காரணம் என்னென்னு கேட்டால் அந்த மாவட்டத்தை சுற்றி காடுகள் மலைகள் அதிகம் அதனால் என்னென்னா மலையில் விளைகிற ராகி கம்பு போன்ற பயிர்கள் வந்து அங்கே சந்தைக்கு வரும் அந்த குறிப்பிட்ட மாதம் மட்டும் விலை குறைவாகும் உற்பத்தி அங்கே செய்யப்படுகிறத சந்தைக்கு கொண்டு வருவாங்க அதனால் அந்த டைம் நாங்கள் அங்கே போவோம் அப்போது வந்து ரொம்பவும் மிக ரொம்ப பெரிய சந்தை வேணுங்கிற அளவுக்கு நம்மளுக்கு அரிசியில் இருந்து பருப்பில் இருந்து எல்லாமே வந்து கொஞ்சம் மற்ற இடங்களை விட மளிகை கடைகளை விட விலை குறைவாகவும் தரமானதாகவும் கிடைக்கும் அதேபோல் அங்கே ஒரு அந்த மாவட்டத்திலயே ஒரு கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோவில் அங்கே பார்த்தம்னா கிட்டதட்ட அங்கே இது குருநாத சாமி கோயில்னு பேர் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோ மீட்டர் மட்டும் கடைவீதியாவே இருக்கும் அதுபோக சர்க்கஸ் அந்த தூரி இந்த தூரிண்ட்டு பெரிய பெரிய தூரிகள்னு அப்புறம் அது போக மெயினாக வந்து குதிரை சந்தை அந்த குதிரை சந்தை வந்து பேப்பரில் எல்லாம் வரும் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி ரொம்பவும் பிரமாண்டமாக இருக்கும் அதுவும் கண்டிப்பாக வருஷம் தவறாமல் ஏதோ ஒரு நாள் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடுவோம்